கிருஷ்ணகிரியில் எல்லா வசதிகளும் இருக்கு எல்கேஜியில இருந்து காலேஜ் வரைக்கும் மெடிக்கல் காலேஜ் வந்துருக்கு அறிஞர் அண்ணா காலேஜ் இருக்கு எல்லாமே இருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை நிறைய அறிஞர் அண்ணா காலேஜ் இருக்கு மெடிக்கல் காலேஜி சந்தியா காலேஜி இருக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இப்டி பல்வேறு காலேஜிகள்லாம் இருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை இது தான் கிருஷ்ணகிரியில் உள்ள மகத்துவங்கள்